நாங்கள் வந்து ம இருக்கன்குடி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் திருப்பி திருப்பி பேரன் பேத்திகளோடய குடும்பத்தோடய போயிருந்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே மாரி பண்ணாரி அம்மனுக்கும் கோயிலுக்கும் போவோம் எப்போவும் வருஷம் வருஷம் போயிருவோம் இடைலியும் போவோம் அங்கேயும் சாமி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கோயிலுக்கு போனாலும் அங்கே பூஜைகள் பிரஸ்ஸுக்காரம் எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லேயும் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அங்கேயும் எப் எல்லோரும் போவோம் தென் திருப்பதிக்கும் குழந்தைங்களோட போவோம் குழந்தைகளோடு போயி அங்கேயும் வா வா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போவோம் அங்கே பூஜைகள் எல்லாம் பார்ப்போம் நல்லா இருக்கும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அங்கேயும் நல்லா இருக்கும் அப்புறம் து ஆஞ்சிநேயர் கோயில்லேயும் பூஜைகள் நல்லா இருக்கும் நல்லா வரிசையில் நின்று குழந்தைங்களோட தான் போவோம் போய் பூஜை எல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்துட்டு அதுக்கப்புறந்தான் வருவோம் தென் திருப்பதி கோயில்லேயும் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோயில்லேயும் அப்படித்தான் அங்கே போனாலும் வரிசையில் நின்று நல்லா பூஜை எல்லாம் பார்ப்போம் நல்லா பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறந்தான் வந்து சேருவோம் நாங்கள் அங்கே வந் வேற பண்ணாரி அம்மன்லேயே அப்படி தான் செய்யுவோம் நல்லா இருக்கும் எல்லா குழந்தைகளோடத்தான் போவோம் ஒன்னா போவோம் வருவோம் அப்புறம் ம மருதமலைக்கு போயிருந்தோம் அங்கேயும் அப்படியே நல்லா பூஜைகெல்லாம் நல்லா இருந்துச்சு மருதமலையில் அங்கேயும் நல்லா பார்த்து பண்ணிவிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு தான் போவோம் குடும்பத்தோடு போய் பூஜை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் அங்கேயும் நல்லா இருந்துச்சு நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு அங்கேயும் போவோம் மாரியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில் இது எல்லாம் வருஷம் வருஷம் பூஜை எல்லாம் செய்யுவாங்க பூஜைகள் செய்யும் போது நல்லா இருக்குது பூஜைகள் பார்க்கறக்கும் நல்லா இருக்கும் விசேஷமும் நல்லா இருக்கும் நல்லா பார்த்து எல்லாமே விசேஷமாக இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லா விசேஷமா இருக்கும் அது மெயினா பண்ணாரி அம்மன் கோயில்ல இருக்கன்குடி கோயில்ல எல்லாம் நல்லா விசேஷமாக பூஜையை செய்வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எல்லாம் நல்லா செய்வாங்க திருக்கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் நல்லா இருக்கும் தென் திருப்பதியில் மேல் திருப்பதிலேயும் நல்லா கோ பூஜைகள் செய்வாங்க திருக்கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அப்புறந்தான் நாங்கள் வருவோம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவிலுக்குல்லாம் வாரம் வாரம் போவோம் போய் பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நல்லா பண்ணிவிட்டு வருவோம் வாரம் வாரம் குழந்தைங்களோட போவோம் எல்லா அர்ச்சனை எல்லாம் குழந்தைங்க பேர்லியும் அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தான் வருவோம் நல்லா இருக்கும் மற்றபடி தூரம் இருக்கிற கோவிலுக்கு எல்லாம் மா தம் மேல்மருவத்தூர்லேயும் அப்படித்தான் நல்ல பூஜைகெல்லாம் வச்சு வரிசையில் நின்று அம்மா படத்தை பார்த்து பேசி அம்மாகிட்டயே பேசி நல்லா பூஜா வச்சு பார்த்துட்டு வருவோம் வந்து நல்லா இருக்கும் கோவிலுகளுக்கு போக போக நல்லா இருக்கும் பார்க்கறக்கும் நல்லா இருக்கும் பூஜைகளும் நல்லா இருக்கும் குடும்பத்தோடய போறதுக்கும் நல்லா இருக்கும் குடும்பத்தோடய போனால் எங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தி இருக்கன்குடி கோயிலுக்கு எல்லாம் போனால் எங்களுக்கு மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும் நல்ல சாமி கும்பிட்டுட்டு நல்லா கும்பிட்டு இருந்து கும்பிட்டு ஒரு நாள் தங்கி சாமி கும்பிட்டுட்டு அப்புறந்தான் வருவோம் மற்ற சின்ன சின்ன கோயிலுகளுக்கு எல்லாம் போய் இருக்கிறோம் நல்லா அனுபவமும் இருக்குது நல்ல மனசுக்கு திருப்தியாவும் இருக்குது எந்த ஒரு வீட்டுக்கு வந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தி வாரம் வாரம் நாங்கள் இங்கே பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போவோம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது குழந்தைகளோட போவோம் தனியாவும் போவோம் போனால் நல்லா திருப்தியாவும் இருக்கும் எங்களுக்கு வீட்டுக்கும் மனசுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம்